நான் சிறு வயதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் எங்கே போயிருந்தேன் அப்படின்னா நவக்கிரக டூர் போயிருந்தேன் அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன பிள்ளைல வந்து ஒன் டேலேயே வந்து அந்த நவக்கிரகம் கோயில் எல்லாமே வந்து ஒம்பதையும் சுற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் சூரியனார் கோயில்தான் போனோம் அது பார்த்தீங்க அப்படின்னா அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு அந்த சூரியனார் கோயிலை பார்த்துட்டு நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா எல்லா நவக்கிரகக்குமே போனோம் ராகு கேது புதன் சந்திரன் எல்லா கோவிலுக்குமே போனோம் குரு கோவில் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி ஆலங்குடி வந்து இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிகில்தான் இருக்குது ரொம்பவே வந்து ரொம்ப அழகான கோவில் அது எல்லா குருப்பெயர்ச்சிக்குமே அந்த கோயிலில் போய் நாங்கள் காலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அர்ச்சனை பண்ணிட்டு வந்துவிடுவோம் அதே மாதிரி எல்லா இப்போ ராகுவாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் எங்கே போனோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச அம்மன் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளத்துல வந்து நடுவில் வந்து தங்க தாமரை இருக்கும் அது வந்து பார்க்கவே அழகாக இருக்கும் அதுவும் நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும் அதுதான் வந்து நான் சின்ன வயசில் போன ஒரு டூர் அதாவது பயணமெனு சொல்லலாம் அந்த பயணத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது ஏன்னால் ஒன் டேலேயே நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்தோம் காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு பதினொன்ரை மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அந்த ஒன் டேலேயே நாங்கள் எல்லா நவக்கிரகத்தையும் சுற்றி பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம் அது வந்து பெரிய மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்